கல்வி என்பது மனிதனோடய வாழ்க்கைய வந்ட்டு தீர்மானிக்கக் கூடிய ஒன்றாக இருக்குது கல்வியானது வந்ட்டு இந்தியக் கல்வி முறையானது மாணவர்களுக்கு அறிவை வந்ட்டு திணிக்கக்கூடியதாக இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் மாணவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் ஆஷா அதற்கான திட்டங்கள் வந்ட்டு அரசானது செயல்படுத்த வேண்டும் ஆசிரியர்களுக்கு எப்படி மாணவர்களுக்கு ஏற்றவாறு பயிற்சி அளிக்கணும்னு ஆசிரியர்களுக்கு தெரியணும் ஏனால் நம்மளோட குருனாலே அது ஆசிரியர் தான் மாதா பிதா குரு அந்த இதில் வந்ட்டு அடிப்படையில குருதான் வந்ட்டு இதாக இருக்காங்க ஸோ வந்ட்டு கல்வியானது மாணவர்களுக்கு திணிக்கப்படாமல் இல்லாமல் அவர்களுடைய அவர்கள் வந்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கற மாதிரி கல்வியானது அமைய வேண்டும் மதிப்பெண் மட்டுமே வச்சு ஒரு மாணவனை வந்ட்டு முடிவு பண்ணக் கூடாது மதிப்பெண் கூட சேர்ந்து அவர்களுக்கான என்ன திறமை இருக்கோ அதை செயல்படுத்தும் விதமாக கல்வியானது அமைய வேண்டும் ஸ்கூலுக்கு போறது வெறும் கல்வி கல்வி அந்த மாதிரி படிப்பு படிப்பு மட்டும் இல்லாமல் படிப்புக் கூட சேர்ந்து அவனோடய வாழ்க்கை முறை அவனுடைய அனுபவங்கள் லைஃபில் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்ட்டு அவங்களுக்கு கற்றுத் தரக்கூடியதாக கல்வி அமைஞ்சு இருக்கணும் ஆனால் அப்படி இல்லாமல் மதிப்பெண்ணை வச்சு இது பண்ணதால் நிறைய பேர் வந்ட்டு ஸ்டூடண்ட் வந்ட்டு மதிப்பெண் எடுக்க முடியலையே சொல்ட்டு நிறைய பேர் சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க அப்புன்னா இல்லாமல் அந்தமாதிரி கல்வியாக இல்லாமல் எல்லாருமே படிக்கணும் நல்லாவே படிக்கணும் அதுக்கூட சேர்ந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்னொன்று வரும் அவர்களுக்கு என்ன திறமையோ அதில் வளர்த்துக் கொண்டு கூட மேலே வரலாம் அதுக்கான ஸ்டெப்பையும் கல்வியானது குடுக்கணும்